தம்பி இங்கே வீடு கட்டுற மேஸ்திரிங்களா இது இப்போ மேட்டுப்பாளையத்துலருந்து கூப்பிட்றேங்க நம்ம வீடு ஆல்ரெடி வீடு ஒன்று இருக்குதுங்க அதில் ஒரு எக்ஸ்டா ஒரு ரூமு ஒன்று போடணுங்க ரூம் கட்டணுங்க அது எவ்வளோங்க ஆகும் எவ்வளோ இது அமௌண்ட் ஆகும் ஒரு ப பத்துக்கு பத்து அது மாதிரி கட்டினா போதுங்க என்ன இதுக்கு செங்கலா ஆலோ பிளோக்கா எது எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டுங்க ஆலோ பிளோக் ரேட் எவ்வளோண்ணா வரும் ஒரு கல் பத்து ரூபா வருங்களா சரிங்க இப்போ இப்போ நாளைக்கு ஆர்ட்ரு கொடுத்தா எப்போ முடிப்பீங்க எத்தனை நாள் ஆகும் சரிப்பா ஒரு நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாங்க எப்போ எப்போ ஆஆ முடியும்ன் கேட்டேன் ஆமாங்க சரிப்பா எத்தனை பேர் வேலைக்கு வெச்சுக்கிறீங்க வைப்பீங்க சரிண்ணா மொத்தம் அமௌண்ட்டு எவ்வளோண்ணா ஆகும் ஓகேண்ணா உங்களுக்கு கூலி அதுதாங்ணா எவ்வளோ ஆகுங்க நெட்டாக ஒரு அமௌண்ட் சொல்லுங்க மதிப்பு சொன்னால் தானே நாங்கள் சொல்ல முடியும் இருபதாயிரங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நாங்கள் எங்கள் வீட்டில் ஆ மேலே சி சி சி சிமெண்ட் சீட்டுங்கண்ணா ஓகேண்ணா ஆ வீட்டில் கேட்டுவிட்டுங்க ஆ ஓகேண்ணா ஓகே இங்கே மேட்டுப்பாளையங்க